எங்கள் சமையல் அறையில் எப்படி அப்படின்னா ரசம் வைக்க நம்ம வந்து உடம்புக்கு வந்து சம்மந்தப்பட்டதுக்கு அப்படின்னா இந்த வீட்டில் வந்து ரசம் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மிளகு இருக்குது பார்த்தீங்களா மிளகு ரசம் போட்டு அந்த என்னென்னமோ கசாயம் போட்டு வைப்பாங்க அந்தக் கசாயம் போட்டு குடிச்சோன்னால் உடம்புக்கு நல்லது அந்தக் கசாயம் வந்து எப்படின்னா நமக்கு க அரசாங்கத்துலேயும் கொடுத்தாங்க இருந்தாலும் நம்ம வீட்லையும் வந்து நாம்மளும் இப்போ தயார் பண்ணிக்கலாம் இந்த வேம் கசம்பு இந்த வேப்பந்தழைய போடுறாங்க வேம்பு அது போடுகிறது இந்த எவுருத் தெவுரு அடிக்கிற மாதிரியே தான் அந்த அந்த கொரோனா டைம்லெல்லாம் குடிச்சிக்கிட்டிருந்தோம் ஐயோ கொரோனா வந்ததுலேருந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து வெளியே வராத அளவுக்கெல்லாம் இருந்தோம் இல்லையா அந்த நேரம் காலக்கட்டத்துலலாம் மூணு முறை ரெண்டு கொரோனாவில் வந்து பயங்கரமான கெடுபுடி வெளியே வரக்கூடாது இந்த மாதிரி கசாயம் வச்சு குடிக்கணும் இந்த மாதிரி செடிகளெல்லாம் வச்சு நம்ம பராமரிக்கிறது அப்படின்னு மூலிகை பொருளாக தான் வச்சிருந்தோம் என்ன எங்கள் வீட்டுத் தோட்டத்தில் ஒரு சின்ன ஒரு பத்துக்கு ஆறு மாதிரி ஒரு சின்ன ஒரு பூமியை அங்கே பறச்சு அதில் வந்து மூலிகை செடியாக நிறையா செடி மூ மூலிக என்னென்ன மூலிகை தேவையோ அந்த மாதிரி மூலிகை செடியை நிறையா பராமரித்து வச்சிருந்தோம் அப்போ தான் அந்த கொரோனா டைமில் நாம் வந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு அந்த மூலிகைச் செடியை வச்சிருந்து அந்த மூலிகை மூலிமா தான் நாங்கள் வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சு அது சாப்பிட்டு ரசம் வச்சு அது வந்து வடிகட்டி அப்புறம் இந்த கொரோனா டைமில் இதுவும் குடிக்கணும் அரசாங்கத்தில் கொடுக்கறதும் அந்தக் கசாயம் வாங்கி வச்சிருப்போம் அந்தக் கசாயம் வாங்கி வச்சிருக்கும் போது அந்தக் கசாயத்தையும் வந்து நம்ம கொதிக்க வச்சும் குடிக்கலாம் இல்லை நம்ம அது எப்படின்னா பாட்டிலில் வர்றது நம்மளும் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து கொரோனா டைமில் வந்து நம்ம வந்து தப்பிக்கூடிய சக்தி இருந்தது நிறைய கொரோனாவெல்லாம் அந்த டைம்லன்னு பார்த்தீங்கன்னா மூணு டைம் வந்தது மூணு டைமில் வந்து அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் எத்தனை பேர் உயிரிழக்குறாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம கசாயம் குடித்தா தான் நம்ம தப்பிக்க இது தான் தப்பிக்க முடியும் அப்படின்னு இந்த ஸ்டெப்பு எடுக்க முடியும்னால் தான் அந்தந்த மூலிகைப் பொருளை நான் வச்சேன் என்னென்ன செடி வேம்பு அரசம் இந்த மாதிரி க க மிளகு சீரகமெல்லாம் போட்டு அதை வெ வெளியில் கூட வாங்க முடியாது போய் கடைக்குப் போகிறதுனாலும் ஐயையோ கடையை மூடிடுவாங்க அதுக்கு ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க தெரியுங்களா காலையில் ஒம்பது டு அஞ்சு மணி தான் இல்லைன்னால் பத்து டு ஒன்று வரைக்கும் தான் அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்போ நாம் என்ன பண்ணணுன்னு கடையில் போய் அந்த நேரத்தில் வாங்க முடியாது நாம் மூலிகைப் பொருள் செடியாகவே நம்ம வளர்த்துனோம் வே எங்கள் தோட்டத்தில் அந்தத் தோட்டத்தில் வளர்த்து நமக்கு வந்து வெளியே போக வேண்டிய அவசியமில்லைல்ல அந்த கொரோனா டைமில் அவங்க என்ன பண்ணணுமோ அதைப் பண்ணி அதில் வந்து எடுத்து தான் அந்த மூலிகைப் பொருளை எடுத்தோன்னால் அந்த வீட்டுக்கு உபயோகப்படுற பொருளை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிருந்தோம் அந்தப் பொருள் யூஸ் பண்ணும் போது நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு வந்து கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல நிறைய முருங்கைத் தழை முருங்கைக் கீரை இந்த முருங்கைப்பூ அப்புறமேட்டு இந்த செ செம்பக செடிம்பாங்க அதுலேயும் யூஸ் பண்ணது இந்த செம்பருத்தி அதுலேருந்து வே இந்த அதுவுமில்லாமல் அந்த வந்து வேப்பந்தழை இருக்கில்ல அந்த மஞ்சளை பூசி தான் வெளியே ஊற்றுவாங்க அந்த கொரோனா வந்து பாதிக்கக்கூடாது அப்படின்னு அந்த கொரோனா பாதிக்கக்கூடாதுன்னு அந்த மாதிரி ச இது மெத்தேட் எல்லாம் பண்ணும் போது தான் கொஞ்சம் நமக்கு உயிருக்குப் பாதுகாப்பு அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்காக வந்தது அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வரும் போது தான் எனக்கு நம்பிக்கை வந்தது ஓ இப்படியெல்லாம் பண்ணால் வந்து தப்பிக்கலாமா நிறையா பேர் பார்த்தா எங் எப்படி எப்படியோ நியூஸ் கேட்டுக்கிட்டிருந்தோம் இல்லையா இந்த மாதிரி போகுது அந்த மாதிரி பண்ணாங்க எனக்கு அவுட்டு பயமாக இருந்துச்சு எங் வீட்டுக்குள்ளே இருக்க இருந்து வெளியே போகும் போதே பயங்கரமான கெடுபுடி மாக்ஸு போட்டு போனாலும் போயிட்டு வந்தட்லான்னால் வீட்டில் விட மாட்டாங்க கை கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் அப்படின்ட்டு இந்த மூலிகைப் பொருளை வச்சு அந்த ர கசாயம் வச்சு குடிக்க அந்த மாதிரி என்ன சாப்பிடக்கூடாது என்ன பண்ணணும் எது நல்லா ஸ்ட நல்லா பண்ண மாட்டேங்குது அந்த இது பரவாயில்ல நல்லா இருந்தது நீங்களும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னால் எல்லாம் ஒன்றும் பிரச்சினை இல்லை நீங்கள் ஒரு ஸ்டெப் பண்ணுங்கள்